எங்கள் ஊர் சைடு பரதநாட்டியம் ஒயிலாட்டம் கம்பாட்டம் அந்த மாதிரி கரகாட்டம் எல்லாம் இருக்கு அது வந்து இளைஞர்கள் எல்லாம் ரொம்ப விரும்புவாங்கள் அதில் கம்பாட்டம்னால் அந்த கோவில் வி திருவிழாவப்போ நல்லா இது பண்ணுவாங்கள் எங்கள் ஊர் சைடு அதுக்குன்னே கம்பங்காட்டத்துக்கே கோச்சிங் சென்ட்ரு இருக்குது அதிலே போய் எல்லாம் ப நல்லாப் பழகி அந்த திருவிழாவெலாம் நல்லா நல்லா கொண்டாடுவாங்கள் அப்புறம் அதையும் நல்லா விரும்பி பண்ணுவாங்கள் அப்புறம் எதுவும் நிகழ்ச்சியெல்லாம் ஆரம்பிக்கணும்னா பரதநாட்டியம் ரொம்ப விரும்புவாங்கள் எந்த நிகழ்ச்சியை ஆரம்பிச்சாலும் முதல்ல வணக்கம் அந்தமாதிரி ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து பரதநாட்டியம் சொல்லி ஆரம்பிப்பாங்கள் அது வந்து பாரம்பரியமாக எல்லா இருக்குது அதனால் எல்லாம் கத்துக்கணும்னு விரும்புவாங்கள்